எங்களிடம் இந்த ஹெல்த்து இன்சூரன்ஸ் நாங்கள் போடவில்லை இதை அதனால இந்த இன்சூரன்ஸு ஹெல்த் இதை பற்றி நாங்கள் அதை பார்க்கல பெரியாஸ்ப த்திரி இதுகளில் தான் நாங்கள் போய் பார்த்துக்குறோம் எங்கள் குடும்பமும் யாரும் இதை பயன்படுத்த இல்லை ம் கம்பெனிக்கு போயிட்டு இருந்தப்போ எ எ ஒரு பக்கம் இஎஸ்ஐ இதுகள் இதெல்லாம் பிடிக்கிறாங்க அதனால் உங்கள் கூ கூட்டிகிட்டு போய் அங்கே போய் அப்பப்போ டீட்மெண்ட்டு பார்த்துக்குவோம் அது அது இல்லாட்டி பெரியாஸ்பத்திரி தான் போவோம் இப்போ அந்த கம்பெனி விட்டு வேறு பக்கம் மாறினோம்னா அந்த இது சலுகைகள் இல்லை அதனால நாங்கள் பெரியாஸ்பத்திரி போறோம்னு நாங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் நாங்கள் எதுவும் நாங்கள் போடவும் இல்லை இதுநாள் வரைக்கும் அந்த சலுகைகளோ எதுவும் எங்களுக்கு கிடை கிடைத்தது இல்லை அதனால ஏதோ ஒரு காதல் தலைவலி ஒரு பெரிய இது ஆப்ரேஷன் எதுகளாக இருந்தாலும் பெரியாஸ்பத்திரி தான் போயிக்கிறோம் மற்றபடி நாங்கள் சலுகைகள் பத்து இருக்குது கலைஞர் காப்பீட்டு திட்டம் இருக்குது அது வந்து ஒரு லட்சம் இவ்வளோவுக்கு மேலே இருந்தால் தான் அங்கே பெரி பெரியாஸ்பத்திரிலியே அதை பார்க்கறாங்க அமௌண்ட் கம்மியாக இருந்தால் பத்து நாற்பதாயிரம்னா அதை பார்க்கறது இல்லை அதனால நாங்கள் எங்களுக்கு அந்த இன்சூரன்ஸும் நாங்கள் எந்த வகையும் போகல எங்கள் குடும்பத்தில் யாரும் அதை நாங்கள் பார்க்கவும் இல்லை அதனால ஆஸ்பத்திரியே இதுன்னு பெரியாஸ்பத்திரியே இதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குறோம் எங்கள் குடும்ப ஆளுகள் புள்ளைகள் எல்லாமே அதை ஆஸ்பத்திரியில் தான் பார்த்துட்ருக்குறோம் மற்றபடி எங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் நாங்கள் போடலை நாங்களெலாம் அறுபது வயதுக்கு ஆகுது இனி நாங்க இன்சூரன்ஸ் போட்டு நம்ம என்ன பண்ணுறது அதனால நாங்கள் போடவும் இல்லை எதுவும் செய்யவும் இல்லை நம்ம கட்டுற சூழ்நெல வேலை இருக்குது இல்லை கட்டுற சூழ்நெல வேணுமில்லை அதனால இன்சூரன்ஸை நாங்கள் போட இல்லை நாங்கள் அதில் வந்து உபயோகமும் எங்களுக்கு இல்லை